ஆயிரத்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு எண்பதாயிரத்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி பன்னெண்டு எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஒம்பது லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாற்பத்தி எட்டாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஏலு முப்பத்து ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு